ஹலோ எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணும் நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் அதெலாம் ரேட் சொல்கிறிங்களா ஒரு அஞ்சு கிலோ சப்போட்டா அஞ்சு கிலோ ப்ளம்ஸ்ஸு அஞ்சு கிலோ திராட்சை அஞ்சு கிலோ கொய்யாப்பழம்

ம் சொல்லுங்க

ரெண்டாயிரம் ரூபாயா சரி ஏதாவது ஆஃபர் போனஸ்ஸெலாம் இருக்கா ம் ம் சரி சரி ப பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும் ஆ எனக்கு கொஞ்சம் டெலிவரி பண்ண முடியுமா

புரியல திருநாகேஸ்வரம் வடக்கு வீதி மெயின் ரோடு எனக்கு வந்து ஒரு இருபதாந்தேதி இந்த மந்த்து ம் ஆ ஆன்லைனிலே பண்ணிடுறேன் ம் சரி நான் அனுப்பி விட்றேன் உங்கள் இது ஜிபே ஜிபே நம்பர் தாங்க ஆ சரி நான் அமௌண்ட் அனுப்பிடுறேன் ஆ ஓகே நான் பே பண்ணிடுறேன் ஆ ஓகே